இதை சொல்லுவதற்கு நான் முதலில் ஓவியன் அல்ல ஏன்னா ஓவியர் ஓவியராக இருந்தால் மட்டுந்தான் ஓவிய வகுப்பு மித்த ஏற்பாடுகள் எதாவது செய்ய முடியும் அதில் எனக்கு அனுபவம் இல்லை ஆனாலும் ஓ ஓவியப்போட்டி அதாவது சில ஓவியம்ன்றதே வந்து எதில் வரைஞ்சாலும் ஓவியம் தான் இல்லையா அது கோலமாக இருந்தாலும் ஒரு பெண் வந்து போடுகிற கோலம் கூட ஓவியம்தான் இல்லையா அந்த மாதிரி ஓவியப்போட்டிகளில் அதாவது கோலப்போட்டிகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோலப்போட்டிகள் தெருக்கள்ல ஒரு விழாக்காலங்கள்ல ஊருக்குள்ள நடக்கும் இந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த மாதிரி கோலப்போட்டிகள்னு சொல்லி பெண்களுக்காக வைப்பது வழக்கம் அந்த மாதிரி ஓவியப்போட்டிகள்னு சொல்ல முடியாது இது வந்து கோலப்போட்டிகள் ஆனால் இந்த கோலப்போட்டிகள்ல போடுவது கோலங்கள் அல்ல ஓவியங்கள் அப்படி வந்து வகுப்புகள் நடத்திருக்காங்க அந்த மாதிரி ஓ போ கோலப்போட்டிக்காக வைக்கப்பட்ட வகுப்புகள்ல நானும் சில ஓவியங்களை வரைந்திருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு கண்ணகி ஓ ஓவியத்தை கோலத்தில் போட் கோலப்பொடியில் போட்டு வரைந்திருக்கிறேன் அதற்கு முதல் ப இரண்டாவது பரிசு வாங்கியிருக்கிறேன் அதற்கு அப்புறம் ஒரு சீதை சீதையை வந்து வரைந்து அதுக்கு அழகாக வண்ணமிட்டு கலர் கோல பொடிகள்ல வண்ணமிட்டு அதற்கு நான் வந்து வரைந்திருக்கிறேன் இவ்வளவுதான் என்னோடய அனுபவங்கள் நான் ஆனால் ஓவிய வகுப்பும் அந்த மாதிரி எதுவும் வைத்ததும் இல்லை ஓவிய வகுப்பு அந்த மாதிரி நான் பங்குபெற்றதும் இல்லை